அண்ணா கண்ணன் ஹோட்டலுங்களா நான் வந்து எனக்கு சாப்பாடு வந்து ஆர்ட்ரு பண்ணனும் எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம் அதுக்கு வந்து ஒரு ஐம்பது பேருக்கு வந்து சாப்பாடு ரெடி பண்ணனும் எனக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கனா காலையில் வந்து இட்லி தோசை காளான் பிரியாணி அப்புறம் பார்த்தீங்கனா பொங்கல் பூரி இது நாலு ஐட்டம் வேணும் அதோட சேர்த்தி வந்து ஸ்வீட்டும் வேணும் ஸ்வீட் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு மைசூர்பாகும் ஜிலேபியும் வேணும் ஸ்வீட்டில் வந்து இனிப்பு வந்து கொஞ்சம் கரெக்டா போடுங்க ஏன்னால் குழந்தைகளுக்கு வந்து இப்போ க்ளைமேட் ரொம்ப மோசமா இருக்குது மழை காலமாக இருக்குது அதனால் வந்து சளி அதிகமாக பிடிச்சிக்கும் அதனால வந்து இனிப்பு வந்து கரெக்டான இனிப்பாக போடுங்க தெகட்டுற மாதிரி போட வேண்டாம் அப்புறம் வந்து இந்த டிஃபன் ஐட்டம்ஸ்க்லாம் வந்து வந்து காரம் சட்னி இதெல்லாம் பண்ணுறீங்க இல்லையா அதெல்லாம் வந்து காரம் வந்து கரெக்டா போடுங்க ஏன்னால் குழந்தைங்க நிறையா பேர் வராங்க அவங்கள்லாம் வந்து காரமாக இருந்தால் சாப்பிடமாட்டாங்க காரம் வந்து கணக்காக போடுங்க காளான் பிரியாணி செய்யுங்க அது நல்ல நல்லா டேஸ்ட்டியா இருக்கிற மாதிரி செய்யுங்க குழந்தைகளாம் விரும்பி சாப்பிட்றது அதனால் வந்து அதுலேயும் வந்து காரம் அளவாக போட்டு நல்ல முறையில் பண்ணிட்டு எங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணுங்க தேங்க் யூ